ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் ஆ சரிங்க உங்களுக்கு ஆ கொடுத்தர்லாம் அதோட ரேட் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ரட் வரும் உங்களுக்கு ஓகே தானே ஆ ஓகே நீங்கள் லொக்கேஷன் மட்டும் எங்களுக்கு கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள் ஆ பண்ண முடியும் நீங்கள் அட்ரஸ் மட்டும் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பண்ணிட்டிங்கன்னா டோர் டெலிவரி பண்ணிருவோம் இன்னும் எக்ஸ்டரா எதுவும் ஆ ஓகேம்மா இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் பூ எதுவும் வேணும்மா ஆ ஓகே ஆ அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் ம் எப்படி வாங்குறீங்களோ அதை பொறுத்து இருக்கு ம் கொ உங்க ரேட்டை பொறுத்து இருக்கு ஆ ஓகே ஆ ஓகேம்மா ஆ ஓகேம்மா ம்